பெரிய ஆஸ்பத்திரியே தான் அது நல்லாயிருக்குது டாக்டர் பெரிய பெரிய டாக்டர்லாம் வராங்க முடியலன்னாலும் இங்கே வந்து எல்லாம் ஊருக்குள்ளே வந்து ஊசி போடுகிறதா எதாக இருந்தாலும் வந்து பார்த்துட்டு போகிறாங்கோ எல்லாம் கூட்டமெல்லாம் புல்லாகத்தான் இருந்தது முதலுக்கெல்லாம் இப்போ கூட்டமெல்லாம் இல்லை அதுக்கு அதுக்கு இங்கே வந்து போடறதுனால் பார்க்க வந்து இங்கேயெல்லாம் ஊசி போடுறதா மாத்திர கொடுக்குறதா எல்லாம் கொடுத்துக்குறாங்க முன்னையெல்லாம் வரிசையாக நின்று தான் போய் வாங்கணும் எதாலும் மாத்திரையா இருந்தாலும் எதாக இருந்தாலும் இப்போ அதுக்கு அதுக்கு டாக்டரு வீடு பிரசவத்துக்கு தனியாக இந்த இப்போ பிரசவம் பிரஷருக்கு தனியாக சக்கரைக்கு தனியாக அதுக்கு அதுக்கு தனி தனியாக டாக்டரு போட்டுருக்குறாங்கோ எல்லாம் இப்போ கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நல்ல பெரிய ஆஸ்பத்திரியாக இருக்குது எங்களுக்கு இந்த ஆஸ்பத்திரி வந்த பிறப்பாடு நல்லா பரவாயில்ல எதாக இருந்தாலும் நாங்கள் போய் இவர்கிட்ட போய் பார்த்துக்குவோம் எல்லாம் சௌகரியமெல்லாம் பரவாயில்ல டாக்டர் கூட நல்லா பாக்கிறாங்கோ ஃப்ரீயாகவே எல்லாம் பாத்துக்கிறாங்கோ